ஹலோ அண்ணா லட்சுமி விலாஸ் ஹோட்டலுங்களா அண்ணா நாங்கள் ஆடர் கொடுத்துருந்தோமில்லைங்க முப்பது சாப்பாடு ஆடர் கொடுத்துருந்தோல்லங்க நாங்கள் பேசுறோங்கண்ணா அண்ணா அதில் முப்பது சாப்பாடு மட்டுந்தான் நாங்கள் ஆடர் கொடுத்துருந்தோம் பருப்பு ரசம் பொரியல் அப்பளம் இதையெல்லாம் போட்டிருந்தோம் அதில் நீங்கள் வந்துங்க இந்த வடை பாயசத்தை வந்து சேர்த்தி விட்ருக்குறீங்ண்ணா எங்களுக்கு அந்த வடை பாயாசம் வேண்டாங்கண்ணா ஆமாங்கண்ணா அது நாங்கள் கேட்குல ஆனால் நீங்கள் நமக்கு கேட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அது இப்போது இப்போதைக்கு அது வேண்டாம் அந்த அந்த வடை பாயசத்தை மட்டும் நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கங்கண்ணா ஆமாங்கண்ணா அதுக்கு உண்டான என்ன அமௌண்ட்டோ அதை கழித்துட்டு நீங்கள் வடை பாயசத்தை எடுத்துட்டு மீதியை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துடுறோங்ண்ணா எங்களுக்கு அந்த ஒரு ஐட்டம் மட்டும் வடை பாயசம் மட்டும் எங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கங்கண்ணா மீதியெல்லாம் எங்களுக்கு பருப்பு ரசம் பொரியல் புளிக்கொழம்பு அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் நீங்கள் இந்த வடை பாயசத்தை மட்டும் எங்களுக்கு வேண்டாங்கண்ணா அதை மட்டும் நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கங்கண்ணா நன்றிங்கண்ணா